நா ராஜ ராஜன் ஸ்கூலில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில் ஜா டீச்சராக ஜாயின் பண்ணேன் இப்போது எங்களோட கரஸ்பாண்டட் வந்து எனக்கே ப்ரின்ஸ்பல் போஸ்ட்டிங் கொடுத்துருக்காங்க நான் ப்ரின்ஸ்பல் ஆனதுக்கப்புறோம் இந்த ஸ்கூலை எப்படிலாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிள்ளைங்கள ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் தான் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளும் இந்த ஸ்கூலில் இருக்கணும்னு நான் நினக்கிறேன் அதுக்கான அதை ஏற்படுத்தி தரதுக்கு முழுமையாக நான் வந்து சப்போட் பண்ணுவேன் குழந்தைங்களுக்கு தேவையான குடிநீர் அப்புறோம் பாத்ரூம் வசதி செஞ்சு குடுக்கிறது அப்புறோம் அவங்களுக்கு பிள்ளங்களுக்கு தேவையான நோட் புக்ஸு அப்றோ ட அவங்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணும் அதுக்காக டீச்சர்ஸ்க்கு வந்து நல்லா கைட் பண்ணணும் அப்டினு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இதுக்கு எல்லா டீச்சர்ஸுமே வந்து எனக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்கன்னு நான் நினக்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்கள் இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளங்க அப்படின்னா அவங்க எந்தளவுக்கு படிச்சாங்களா இங்கே இந்த ஸ்கூலில் இந்த அளவுக்கு இவங்க படித்து இந்த பிள்ளைங்க இப்படி ஆகிருக்காங்களா அப்படின்னு அவங்களா எல்லாருமே வந்து எல்லா பேரண்ட்டும் எங்களை இந்த ஸ்கூலில் வந்து பெருமையாக பாக் பேசணும் அந்தளவுக்கு பிள்ளைங்கள நாங்கள் வந்து கொண்டு வர்ணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல் விஷயமா எந்த ஒரு கம்பளைண்ட்டோ எதுவுமே வரக்கூடாது எல்லாமே வந்து சிறந்த முறையில் நடக்கணும் அப்படின்னு நான் எதிர்ப்பார்க்கறேன் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா நான் இருப்பேன் டீச்சர்ஸ்க்கும் அதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன் இன்னும் இந்த ஸ்கூலோட வளர்ச்சியை வந்து இன்னும் மெம் அதிகப்படுத்தணும் நிறைய வந்து ஸ்டூடண்ட்ஸை வந்து அட்மிஷன் போடணும் அதே மாதிரி நிறைய ஸ்ட்ரென்த்து கொண்டு வரணும் அப்படின்னு நா நான் நினக்கிறேன் ஸ்கூல் சரௌன்டிங்ஸ் கிளீனாக கிளீன் பண்ணணும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நா நெனச்சிட் நினக்கிறேன் அதை கண்டிப்பாக நான் செய்வேன்